தமிழ்நாட்டிலேந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடுதான் சுற்றுலா துறையில் வந்து முதலிடம் வகிக்கிறது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது யார் சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கியன் அதோடய அறிக்கையை வந்து சொல்லியிருக்கு ஏன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் உள்ள காலநிலை மாற்றம் இடங்கள் வெப்பநிலை எல்லாமே வந்து காலங்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் சொல்லிட்டு பல மாநிலத்திலருந்து மக்களும் சரி வெளிநாட்டிலருந்து மக்களும் சரி தமிழ்நாட்டுக்கு அந்தந்த சீசன் அப்போ வந்து பார்வையிட வருவாங்க அதேப்போல வந்து சுற்றுலா தலத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற இடம்னு வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னு வையுங்களேன் இந்த மலை பிரதேசங்கள்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இதுப்போல வந்து மலை பிரதேசங்கள் இது வந்து எப்போதுமே வெயில் காலம் சேர்ந்தா சரி கூலிங்காகவே இருக்கும் இப்போ ஊட்டினு வச்சுக்கிட்டிங்கன்னு வையுங்களேன் இப்போ மார்ச் ஏப்ரல் மே இதெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ் லீவ் விட்டுருவாங்க வெக்கேஷனல் ஹாலிடேஸு அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து மற்ற பகுதி ஃபுல்லாகவே வந்து வெப்பநிலை அதிகமாயிருக்கும் கோடை காலம்னு சொல்லுவாங்க வெயில் காலம் அதனால் மக்கள் எல்லாம் வந்து ஊட்டி அதேப்போல வந்து குளிர் பிரதேசங்களை தேடி போவாங்க அப்போ வந்து மலர்கள் கண்காட்சி எல்லாமே வச்சுருப்பாங்க அது கண்ணுக்கு அழகாயிருக்கும் அதேப்போல இதுமட்டுலாம் இல்லை மத தலங்கள் சுற்றுலா தலங்களும் நிறையாருக்கு மதம் ரிலேட்டடாக மதம் சார்ந்த இப்போ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மத தலங்கள் சுற்றுலா பார்வைக்கு இருக்கிறது இப்போ வந்து ஹிந்துவில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரம் கோவில் அதுப்போல நிறைய இருக்கு இதே வந்து முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா நாகூரு தர்க்கா ஏர்வாடி தர்க்கா அப்படினு சொல்லிட்டு நிறைய இருக்குது இப்போ கிறிஸ்டின்ஸுக்கு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி இது எல்லாமே வந்து சுற்றுலா தலங்கள் இப்போது வந்து மக்கள் வந்து அந்தந்த சீசன் அப்போ மக்கள் விரும்புகிற இடத்துக்கு போய் பார்வையிடறதுக்கு படையெடுத்து வராங்க ஃபேமிலியாக எல்லாமே இப்போ அதர் மாநிலத்திலருந்துலாம் நிறையா பேர் வராங்க நம்ப ஆனால் வந்து நம்ப ஊரில் உள்ள ஃபெசிலிட்டி வந்து நமக்கு தெரியாது நம்ப அடுத்த மாநிலத்துக்கு போவோம் ஆனால் அடுத்த மாநிலத்தில் உள்ளவங்க நம்ப மாநிலத்தை தேடி வருவாங்க எதுக்குனால் சுற்றுலாக்கு சுற்றுலாத் துறை அதனால்தான் மேம்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அட்மினிஸ்டேஷனு இப்ப ஹெல்த் எல்லாமே சொல்லிட்டு சுற்றுலாக்கு வர பயனாளிகளுக்கு வந்து செஞ்சுத்தராங்க உடனுக்குடன் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி எல்லாமே அதனால் வந்து தமிழ்நாடு வந்து சுற்றுலா துறையில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது அதுதான் அதனால் சொல்லிட்டு இபபோ சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வையுங்களேன் இப்போ ஒரு மனுஷன் வந்து தமிழ்நாட்டில் எல்லா சுற்றுலா எல்லா இடத்துக்கும் போய்ட்டு பார்க்கணுன்னா தோராயமாக கையில் ஒரு பத்தாயிரம்த்துலேருந்து பயிஞ்சாயிரம் இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சுற்றுலா இடத்தையும் போய்ட்டு பார்த்து ரசிச்சிட்டு வந்திடலாம் இதனால் என்ன ஆகுதுன்னா நம்பளும் எல்லா இடத்தையும் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படினு ஒரு எண்ணம் ஏன்னால் எப்படி எப்படி இருக்குன்ட்டு வெயில் காலத்திலெலாம் அங்கே போனால் மட்டும்தான் கூலிங்காயிருக்கும் மற்ற இடத்துலலாம் இருந்தோம்னு வையுங்களேன் வெயில் தாங்காது அதனால சொல்லிட்டு அப்போதிக்கி போனிங்கனா ரொம்ப கூட்டமாயிருக்கும் மற்ற நேரத்தில் போனீங்கனு வையுங்களேன் நீங்க ஃப்ரீயாக கூட்டமே இல்லாமல் சுற்றிப் பார்த்துட்டு அழகாக பொறுமையாக வரலாம் இதனால் நம்ப போய்ட்டு அந்த இடத்துல உள்ள நிறையா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் என்ஜாயும் பண்ணலாம் ஃபேமிலியோடு அதனால் சொல்லிட்டு சொல்கிறேன் சுற்றுலா வந்து போகிறது வந்து ரொம்ப நல்லது அது நல்ல முறையாக பார்த்துக்கிறது வந்து நம்ப அரசாங்கம் அதனால் சொல்கிறேன் எல்லாருமே வந்து சுற்றுலா வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக உள்ளது வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா சுற்றுலா வந்து தலங்கள் வந்து நல்லாவே பராமரித்துக்கிறாங்க அதனால் எல்லோரும் சுற்றுலா சுற்றி பார்த்துட்டு வரது நல்ல விஷயம் தான்